என் கூட பிறந்தவங்க வந்து ரெண்டு அண்ணன் ரெண்டு அண்ணாவுமே வந்து ரொம்பவே என் மேல் அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க என்னை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்ததே கிடையாது சும்மா எதாச்சும் விளாண்டுட்டு கெடப்பேன் எதாச்சும் ஒரு டாச்ச போட்டு உடச்சிடுவேன் அம்மா அப்பா யாரு உடச்சது அப்படினு சொல்லிட்டு கத்துவாங்க ஒடனே அதலாம் இல்லை அது காற்றடிச்சி கீழே விழுந்துட்டு அப்படினு சொல்லுவாங்க மூணு பேரும் பண்ணாத சேட்டையே கிடையாது நாங்கள் மூணு பேருந்தான் வீட்டில் சேட்டை அடிச்சிகிட்டே கிடப்போம் நாங்கள் என்ன பண்ணாலும் ஒரே ஒற்றுமை மோஸ்லி வந்து எதாச்சும் ஒன்று சாக்லேட் வச்சிருப்பாங்க அதை தூக்கிட்டு போனாலும் மூணாகதான் தூக்கிட்டு வருவோம் ஏனா பெரியண்ணன் தூக்கினாலும் அதை மூணாக தான் தூக்கிட்டு வருவாங்க சின்னண்ணன் தூக்கினாலும் மூணு சாக்லேட் தான் தூக்கிட்டு வருவாங்க நான் எடுத்துட்டு வந்தாலும் மூணு சாக்லேட் தான் எடுத்துட்டு வருவேன் அதை யாரு எடுத்துட்டு வராங்களோ எடுத்துட்டு வந்து பேலன்ஸ் ரெண்டு பேர்கிட்ட கொடுத்துட்டு ஜாலியாக அரட்டை அடித்துட்டு ஒன்றா தான் சாப்பிட்டுட்டு இருப்போம் ஈவென் சாக்லேட்டுனு இல்லை என்ன ஒரு விஷயொனா எங்கள் அண்ணன் சம்டைம்ஸ் வெளில போயிட்டு வந்தால் கூட தங்கச்சிக்காக அது வாங்கிட்டு வரணும் இது வாங்கிட்டு வரணும் உண்மையில் என் ரெண்டு அண்ணனும் போட்டி போட்டு பாசத்தை காட்டுவாங்க நான் தான் நிறைய பாசம் வச்சிருக்கேன் நான் தான் நிறைய பாசம் வச்சிருக்கேனு என் ரெண்டு அண்ணனுமே என் மேல் அவ்வளோ பாசம் வச்சிருப்பாங்க இது வரைக்கும் எந்த ஒரு சுட்டுவேஷன்லேயும் என்னை ஃபீல் பண்ண விட்டதே கிடையாது யாரும் இல்லைனு ஏனா எங்கள் அண்ணன் எப்போதுமே கூடவே இருப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் என் அண்ணனுவகூடலாம் இருக்கும்போது அது லைப்ஃலாங் இருக்கணும் தான் ஆசை பட்டு பார்ப்போம் என்ன நடக்கபோகுதோ அப்படினு சொல்லிவிட்டு நான் வேறே காலேஜுக்கு வேறே வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வேறே வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் அப்புறம் வந்து ஃபேமிலியை பார்க்கணும் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் நிறைய பொறுப்புலாம் வந்துடும் வேற்றுமைங்கறது வந்து ஒன்று கிடையவே கெடையாது எனக்கும் என் அண்ணணுவொளுக்கும் உண்மையை சொல்லப்போனால் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருப்போம் நான் தான் சொல்லிட்டேனே திருட்டுத்தனம் பண்ணால் கூட ஒன்றா தான் பண்ணுவோம் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் தெரியும் சாக்லேட்டை காணும்னாலே இந்த மூணும் தான் எடுத்திருக்கும் எங்கேயாச்சும் தின்னுருக்கும் அப்படினு சொல்லுவாங்க சாக்லேட்டுனு இல்லை மோஸ்லி என் அண்ணன் எங்கேயாச்சும் வெளில போய்விட்டு வந்தாங்கனால் எதாச்சும் ஒரு ஜூஸ் எதாச்சும் வாங்கிகிட்டு வருவாங்க அதுவும் மேங்கோ ஜூஸ் அதுமாதிரி நான் என்ன சாப்பிடுவேனோ அது மட்டும் தான் வாங்கிகிட்டு வருவாங்க மோஸ்லி சின்ன பெரியண்ணன் வாங்கிகிட்டு வந்தால் சின்னண்ணனுக்கு எதுவும் வாங்கிகிட்டு வரமாட்டாங்க சின்னண்ணன் வாங்கிகிட்டு வந்தால் பெரியண்ணன் நான் ரெண்டு அண்ணனும் வெளில போய்ட்டு வந்தால் கண்டிப்பாக எனக்கு எதாச்சும் ஒன்று வாங்கிகிட்டு வருவாங்க ஆனால் நான் நிறையவே செஞ்சிருக்காங்க நான் என் அண்ணனுவோளுட்ட வந்து வாயை திறந்து எதுவும் கேட்கணுன்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது மோஸ்லி என்னை விட என் அண்ணனுவோளுக்கு தெரியும் எனக்கு என்னன்ன செய்யணும் என்னன்ன பார்த்து செய்யணும் அப்படினு சொல்லிட்டு எல்லாமே என் அண்ணனுவோளுக்கு தெரியும் வேற்றுமைங்குற வார்த்தை வந்து எங்கள் மூணு பேருக்குள்ளே வந்தது கிடையாது நான் அவ்வளோ ஒரு இந்த படத்திலலாம் சொல்லுவாங்க தெரியுமா அண்ணன் தங்கச்சி இப்படிதா இருக்கணும் சொல்லிட்டு ஸோ எங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ் எல்லாருமே சொல்லுவாங்க இப்படிதா இருக்கணும் அண்ணன் தங்கச்சினால் அப்படினு சொல்லிட்டு நாங்கள் வந்து எதுக்குமே அடிச்சது கிடையாது சும்மா விளாட்டுக்கு கூட அடிச்சிக்கிட்டதே கிடையாது ஏனா நான் ஒரு பென்சில் கேட்டால் கூட எங்கள் அண்ணனுவோ விட்டு கொடுத்துருவானுவோ சும்மா தான் நான் கேட்பேன் ஒரு விளயாட்டுக்கு தான் போய் கேட்பேன் அண்ணா பென்சில் கொடுணா அந்த பென்சில் தான் வேணும் உடனே எங்கள் அண்ணனும் சண்டைலா வளர்க்க மாட்டாங்க இந்த பென்சில் தர முடியாது அப்படினு சொன்னதே கிடையாது இந்தாடா பென்சில் தானே வேணும் எடுத்துட்டு போ இந்தா இந்த பென்சிலும் வேணுமா சொல்லிட்டு என் சின்னண்ணனும் சேர்ந்து கேட்பாங்க ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்கும் விளாட்டுக்கு தான் கேட்பனே அண்ணங்களுக்கு தெரியும் பட் என் அண்ணனுவோ சீரியஸாக தான் கொடுப்பானுவோ அதுவுலாமல் இந்த அண்ணன் தங்கச்சி படம் போட்டால் போதும் நாங்கள் ரெண்டு பேரும் ஓனு உக்காந்து உக்காந்து பார்த்துட்டு இருப்போம் அதை எங்கள் அம்மா அப்பா திட்டிட்டிருப்பாங்க இந்த மூணுத்துக்கும் வேறே வேலையே இல்லை பாச மலரை பொழிஞ்சிகிட்டு கிடக்குதுங்க காலங்கார்த்தாலயே அப்படினு சொல்லுவாங்க ஏன் எங்கள் அப்பா அம்மா கூட வந்து ரொம்பவே பொறாமைப்படுவாங்க ஏனா நாங்கள் அவ்வளோ ஒரு அண்ணன் தங்கச்சி பாசமாகருப்போம் அப்பா சொல்லுவாங்க எனக்கு இதை மாதிரி ஒரு தங்கச்சி கெடைக்கலியே அம்மா சொல்லுவாங்க எனக்கும் இந்தமாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கலியே அதெலாம் உங்களுக்கு கிடைக்காது எங்களுக்கு தான் எங்கள் தங்கச்சிக்கு மட்டும் தான் பாசம் சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வந்து கோரஸ் பாடுவாங்க ஒற்றுமைங்குறதுக்கு வேணா நிறையா இது இருக்கே தவிர வேற்றுமைனு ஒன்று வந்து எங்கள் மூணு பேருக்குள்ளே வந்ததே கிடையாது எதாகருந்தாலும் மூணு பேருக்கும் தான் எங்கள் அப்பாவும் வாங்கி கொடுப்பாங்க சப்போஸ் சில டைம்ஸ் அண்ணா உன்னோட சாக்லேட்டும் வேணும்னு கேட்டாலும் எங்கண்ணன் தாராளமாக தூக்கி கொடுப்பாங்க அதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது நாங்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அடித்துக்கிட்டதே கிடையாது லைஃப்லாங் வரைக்கும் இதேமாரி ஒற்றுமையாக சந்தோசமாக இருக்கணும் தான் நான் எப்போதுமே வந்து ஆசப்படறேன்